ஹலோ அண்ணா இது லக்ஷ்மி ஹோட்டலுங்கலாண்ணா அண்ணா நாங்கள் இங்கே சோனா காலேஜிலேருந்து பேசுறோங்கண்ணா நாங்கள் இங்கே ஒரு ஈவென்ட் நடத்துகிறோம் அந்த ஈவென்ட்டுக்கு வந்துட்டு நூற்றைம்பது டீ நூற்றைம்பது காஃபி வேணுங்கணா இந்த நூற்றைம்பது டீயும் நூற்றைம்பது காஃபியும் வந்துவிட்டு ஒரு ஹாட்டு சூடு தாங்குகிற பாத்திரத்துல வேணுங்கணா பேக்கிங்கு அதே மாதிரி வந்துட்டு கப்ஸு வேணுங்கணா கப்ஸு வந்துவிட்டு பேப்பர் கப்ஸ் ஓகேங்கணா இந்த சூடு ஒரு நாலு மணிநேரமாவது அந்த இது சூடு தாங்கணுங்கணா நீங்கள் வந்துட்டு அலுமினியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேனில் தானேண்ணா நீங்கள் வழக்கமாக ஊற்றி தருவிங்க அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இந்த பிளாஸ்க்ஸ்ஸு சின்ன சின்ன பிளாஸ்க் இருந்தால் கூட ஓகேங்கணா நாங்களும் பிளாஸ்க்கு கொண்டு வருவோங்கணா அதில் கொஞ்சம் ஊற்றி தரணும் ஊற்றி தாங்கண்ணா அப்புறமேட்டு வந்துட்டு பேக்கிங் லாஸ்ட் டைம் வந்துட்டு உங்கள் உங்கள் கடையில் தான் வந்துவிட்டு வாங்கியிருந்தாங்கணா பேக்கிங் போன வாட்டி வந்து கொஞ்சம் செரியில்லங்கணா நாங்கள் அங்கேயிருந்து இங்கே கொண்டுவரங்காட்டியும் நிறைய கீழே ஸ்பில்ல கீழே சிந்தி வேஸ்ட் ஆயிடுச்சிங்கணா அப்புறம் அந்த மாதிரி போன மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா கேர் ப்ராப்பராக பேக்கேஜ் பண்ணி வேணுங்கணா எங்களுக்கு அப்புறம் அதே மாதிரி நான் இன்னைக்கி வந்துவிட்டு ஒரு டென் ஓ கிளாக் பத்து மணிக்கு வந்து வேணுங்கணா டீ நூற்றைம்பது டீ நூற்றைம்பது காஃபிங்கணா நாளைக்கு வந்துவிட்டு ஒரு இரநூறு காஃபி முன்னூற்றைம்பது டீங்கணா அதுவும் காலையில் பத்து மணிக்கு ஒரு செட்டும் மதியானம் ஒரு மூணு மணிக்கு ஒரு செட்டும் வேணுங்கணா அந்த செட்டு வந்துட்டு அதுவும் ரெண்டும் வந்துட்டு இந்த மாதிரி காஃபி இப்போ டெலிவரினா வந்துவிட்டு நீங்களே கொண்டு வந்து கொடுத்துருங்கணா ஏன்னா நாங்கள் கொண்டு வந்தால் கீழே நிறைய சிந்துது எங்ககிட்டே ப்ராப்பரான வண்டி இல்லாததனால நிறைய கீழே சிந்துதுங்கணா அதனால் நீங்களே முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்து ப்ராப்பராக நல்லா பேக் பண்ணி கீழே சிந்தாத மாதிரி உங்கள் வண்டியிலயே கூட கொடுத்து அனுச்சுட்ருங்கணா அதுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணிங்கனா கூட சொல்லுங்கள் நாங்கள் பண்ணிதந்துடுவோம் நாங்கள் தர்றோம் அப்புறம் வேறு வந்துவிட்டு இவ்ளோதாங்கணா இவ்வளோதாங்கணா இன்னைக்கு வந்து ஒரு நூறு நூற்றைம்பது டீ நூற்றைம்பது காஃபிங்கணா காலையில் ஒரு பத்து மணிக்கு அப்புறம் மதியம் ஒரு மூணு மணிக்குங்ணா அதே மாதிரி நாளைக்கு வந்துவிட்டு முன்னூறு காஃபி முன்னூறு முன்னூறு காஃபி இரநூறு டீங்கணா கொஞ்சம் ப்ராப்பரான பேக்கேஜிங்காணா இந்த நான் சொன்ன மாதிரி நீங்கள் பேக் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பர் பேக்கிங்காக சிந்தாத மாதிரி மூடிலாம் டைட்டாக மூடி கொண்டு வந்து கொடுத்திங்கனா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணால் கூட பரவாயில்லண்ணா நீங்களே டைட்டாக மூடி நீங்களே கொண்டு வந்து இங்கே டெலிவரி பண்ணிடுங்கண்ணா ஓகேங்கணா தேங்க்யூ